என்னை ஆரோக்கியமாக வைத்திருக்க நான் வந்து சில முக்கியமான உடற்பயிற்சிகளை செய்வேன் ஏனால் உடற்பயிற்சிங்கிறது ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு மனிதனுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று ஏன்னால் வந்து நம்மளோடய தசைகளில் எலும்புகள் எல்லாமே வந்து ஜவ்வா இருக்கட்டும் இல்லை சதையாக இருக்கட்டும் எலும்பாக இருக்கட்டும் நம்மளோடய உடற்பயிற்சி செய்ய செய்ய அந்த அத்தனை நரம்புகள் ஏனால் எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே அத்தனை நரம்புகளும் வேலை செய்யுமா எத் எல்லா எலும்புகளுக்கும் நம்ம வேலை கொடுக்கறமா அப்படின்னா கிடையாது நம்ம உக்கார்ந்து ஒரு வேலையை செய்வோம் நடந்து வேலை செய்வோம் வந்து பல நேரங்களில் நம்ம உக்கார்ந்து தான் இருப்போம் அப்படிங்கும் போது நம்மளை முட்டிகளில் முட்டி எலும்பு ஸோ கால் அது எல்லாமே என்னாகும் அப்படின்னா அப்படியே அசையாமல் அப்படியே இருக்கிறதுனால திடீர்னு நம்ம போய் ஒரு வேலையை ஒரு நாள் செய்ய போகும் போது அந்த ந திடீர்னு சதை குடுத் அந்த வேலை கொடுத்த ஒன்றே அந்த சதை பிடிப்பாக இருக்கும் சதை பிடிச்சுக்கிட்டு நமக்கு வலிக்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் வந்து இந்த உடற்பயிற்சியை நம்ம செய்ய ஆரமிக்கும் போது நமக்கு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது இன்னொன்று நம்மளோட ரத்த ஓட்டம் வந்து கா சீராக இருக்கணும் எல்லா இடத்துக்குமே ரத்த ஓட்டம் வந்து பரவணும் ரத்த ஓட்டம் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்ததுனாலே நம்மளோட உடம்பில் எந்த விதமான ஒரு எந்த விதமான ஒரு கெட்ட கொழுப்பும் வந்து தங்காது எல்லாமே உடனுக்குடன் வெளியேறிடும் அப்படிங்கும் போது நம்ம காலையில் எழுந்துருச்சி என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜாகிங் பண்ணணும் அடுத்து ஓ ஓடணும் ஜாகிங் அப்படின்னா விடு விடு விடுன்னு நம்ம கட கட கடன்னு ஓடுறது ஜாகிங் கிடையாது நம்மளோடய உடம்ப வந்து அசைக்கணும் அசச்சு நம்ம ஓடும் ப் போது நம்மளோடய இதய துடிப்பு வந்து அல எவ்வளோவுக்கு அதிகமாக போகுமோ அவ்ளோ அவ்வளோ அதிகமாக போய் நம்மளோடய மூச் அந்த மூச்சு வாங்குற தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கப்புறோம் நம்ம படி ஏறும் போதோ உக்காந்து நம்ம வேகமாக வேலை பார்க்கம் போது என்னாகாது அப்படின்னா மூச்சு வாங்காது அந்த அந்த இதெல்லாமே நம்மளோடய இதய துடிப்பை வந்து சீராக்கி கொடுத்துரும் இதை நம்ம வந்து ரெகுலரான ஒரு தினசரி நம்ம வேலைகளில் வந்து முக்கியமாக நம்ம எடுத்துக்க வேண்டியது இந்த வ நம்மளோடய உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு பங்கு கொடுக்கணும் அந்த முக்கியத்துவம் நம்ம எப்ப நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறமோ அப்போயிலருந்து நமக்கு வந்து எல்லா எல்லா இதுவுமே நமக்கு கைவசம் வந்துடும் அதாவது ஒரு சுறுசுறுப்பாக இருக்கட்டும் ஒரு சோம்பேறித்தனம் இல்லாத சுறுசுறுப்பு அதுக்கப்புறோம் நம்ம இதய இதயத்தோடு அந்த கார்டியா அரெஸ்ட் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாம் எல்லோருக்குமே கார்டியா அரெஸ்ட் எல்லோருக்குமே வந்துக்கிட்டிருக்குது ஏன்னால் வந்து இதயத்தோடய செயல்பாடு அதிகமாக திடீர்னு நம்ம கொடுக்கும் போதோ திடீர்னு ஒரு அதிர்ச்சியான செய்தியே நம்ம கேட்கம் போது நம்மளோடய இதயம் வந்து அதிகமாக துடிக்கும் போது டக்குனு என்னாகுது அப்படின்னா நின்றுது இதுனா இதுனால பெரிய நிறைய பேர நம்ம எழுந்துருக்குறோம் அப்படிங்கம் போது இந்த கார்டியா அரெஸ்ட் வரக்கூடாது அப்படின்னா நிறைய ந எல்லோரும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாகிங் பண்ணணும் நம்ம கொரோனாவிலருந்து வெளி வந்திருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு மெயின்னாக வந்து எது போயிருக்கும் அப்படின்னா நம்மளோடய லங்ஸோடய செயல்திறன் கம்மியாக இருக்கும் அப்போ லங்ஸோடு செயல் திறன் அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்ம காலையில் எழுந்துருச்சி ஜாகிங் போகணும் ஜாகிங் போகிறதுனால மட்டும்தான் நம்மளோடய லங்ஸை வந்து சுத்தமாக நம்ம தெளிவாக வைச்சிக்க முடியும் ஸோ எல்லோருமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்று காலையில் எழுந்துருச்சவொன்னே ஓடணும் ஜாகிங் பண்ணணும்